தமிழ் உலகத்திலேயே பழமையான மொழி அதனால் தமிழ் மொழியை நம்ம பாதுகாக்கணும் ஏன் பழமையான மொழின்னு சொல்கிறோம்னா இதுக்கூட ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன மாரியே தமிழ் கூட இருந்த கிரேக்கம் லத்தின் அப்படின்னு ஒரு சில மொழிகள் பேச்சு வழக்கில் மட்டுமே ஒரு சிலரால் பேசப்படுது எழுத்து வழக்கில் அது இல்லாததுனால் அது அழிஞ்ச மொழியாகவே அறிவிக்கப்பட்டது ஆனால் அதை மாரி நம்மளோட பழமையான மொழியான தமிழை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் அழிஞ்ச மொழியாக மட்டும் விடக்கூடாது அதை ப பழக்கவழக்கத்தில் வச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் மொழியை பாதுகாக்கணும் தமிழ் மொழியை பாதுகாக்க தமிழ் வழிக்கல்வி படிக்கிறவங்களுக்கு அரசு முன்னுரிமை கொடுத்துருக்குது ஆனால் அதே இ இன்னும் அதிகப்படுத்தணும் அரசு பணியாளர்களுக்கு கண்டிப்பாகவே தமிழ் தெரிஞ்சிருக்கணும் தமிழக அரசு வேலையாட்கள் டிஎன்பிசியில் எடுக்கும் போது கண்டிப்பாக எங்களுக்கு தமிழ் படிச்சிருக்கணும் தமிழ் தெரியாமல் யாரையும் எடுக்கக்கூடாது தமிழ் இதில் பேசவும் தெரிஞ்சுருக்கணும் எழுதவும் தெரிஞ்சுருக்கணும் அதனால் கண்டிப்பாக எழுத்து தேர்வுலேயும் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் பேசுறதுலேயும் தமிழ் பே தெரிஞ்சிருக்கணும் படிக்கும் போதும் தமிழை சரியான உச்சரிப்போட இருக்கணும் தமிழ் பல வகையான உச்சரிப்புக்கள் ஒவ்வொரு ழா லா சான்றாக நிறைய இருக்குது அதை மாரி தமிழ் வந்து எக்காரணத்தை கொண்டும் அழிஞ்ச மொழியில் வரக்கூடாது தமிழில் வந்து இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கணும் பழமையான மொழி தமிழ்ங்கிறதுனால் பல கல்வெட்டுக்கள் சான்றுக்கள் வந்து கண்டுபுடிச்சிட்ருக்காங்க அகல்வாராய்ச்சியில் அதனால் நம்ம அதை போற்றி பாதுகாக்கணும் அதனால் தமிழுக்கு நம்மளால தொண்டு என்னென்ன செய்ய முடியும் அந்த கல்வெட்டுக்கள் பாதுகா நிதியுதவியாக இருக்கட்டும் அதை பாதுகாக்கறக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அதை செய்யணும் அரசாங்கமும் அதுக்கான பாதுகாப்பான முறையில் அகல்வாராய்ச்சியை நடத்துகிறத்துக்கு அவங்களால என்னென்ன முயற்சி எடுக்க முடியும் அதை எடுக்கணும் மக்களும் நம்ம அதுக்கு ஒத்துழைக்கணும் தமிழ் வேணாம் எங்கள் ஆங்கிலம் மட்டும் போதுன்னு சொல்கிறவங்களுக்கு தமிழ் அவங்கள படிச்சிக்கிட்டு ஆங்கிலமும் தெரிஞ்சிக்கோங்க வேணான்னு சொல்ல வரல ஆனால் தமிழ் வந்து நம்மளோடைய தாய் மாதிரி தாயை விட்டுக் கொடுக்க கூடாது அது மாரி தமிழை எக்காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்க கூடாது தமிழ் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலம் அவங்களுக்கான நடைமுறைக்காக நடைமுறைக்கு அவங்க கற்றுக்கலாம் வேணாம்னு சொன்ன ஆங்கிலமாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் மற்ற மொழிகளை அவங்களோட தேவைகள் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் மற்ற எதுக்கா இருந்தாலும் வெளியூர் வேறே ஒரு ஊருக்கு போய் வேலை செய்கிறதா இருக்கும் அந்த ஊரோடய மொழியை அவங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊரில் பிறந்து வளர்ந்த நம்மளோட தாய்மொழியான தமிழை எக்காரணத்த கொண்டும் நம்ம மறக்கவும் கூடாது அவங்களுக்கான குழந்தைங்களுக்கு அதை ஒவ்வொன்னாவே சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கும் போது தான் அவங்க அது அவங்களோட குழந்தைகளுக்கு சொல்லணும் சொல்லி கொடுப்பாங்க அந்த ஒரு பாரம்பரியமான சங்கிலித் தொடர் மூலிமா மட்டும் தான் நம்மளோட தமிழ் வந்து வளர்ந்துக்கிட்ருக்கும் இது எங்கே தடைப்படுதோ அங்கே நம்ம தமிழ் அழிஞ்சிரும் தமிழ் அழிஞ்சாவே நம்ம எல்லாரும் முன்னோர்களாக இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் எல்லாரும் இறந்ததுக்கு சமம் ஒரு மொழி அழிஞ்சாலும் ஒரு இனமே அழிஞ்ச மாரி அதனால் தமிழ் வந்து எக்காரணத்த கொண்டும் அழியக்கூடாது தமிழ் அழியாமல் பார்த்துக்குறதே நம்மளோட மிக மிக உயிரினும் மேலான ஒரு விஷயம் அதனால் எக்காரணத்தை கொண்டும் தமிழ அழிக்கக்கூடாது தமிழ் வளர்கிறதுக்கு அரசாங்கமும் முயற்சி செய்யணும் ஒரு சிலர் அதுக்கான முயற்சி எடுக்காமல் இருந்தாலும் அ அரசாங்கம் அதுங்களால் அவங்கள்லாருலேயும் என்னென்ன முயற்சி மூலிமாவும் தமிழை ஊக்குவிக்க முடியும் வளர்ச்சி அடைய முடியும் தமிழ் பட்டிமன்றங்கள் தமிழ் கலைவிழா அது மாதிரி நிறைய விழாக்கள் மூலிமாவே தமிழரோடய பண்பாட்டை எடுத்து சொல்கிறது நாடக முறைகளாக இருக்கட்டும் மற்ற முறைகளாக இருக்கட்டும் பயிற்சி கொடுத்தல் அதுக்குனு தனித்தனி பயிற்சி நிறுவனங்களை தமிழகம் பல இடங்களில் உருவாக்க வேண்டும் அப்படி பண்ணால் தமிழ் வந்து கண்டிப்பாக அழியாது தமிழை நாம்மளும் பாதுகாக்கலாம் நம்மளுடைய குழந்தைகளும் அதை பாதுகாப்பாங்க அதை கற்றுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்